இந்தியாவில் ரொம்ப பிரபலமான விளையாட்டுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவும் கிரிக்கெட்டுக்குத் தான் முதலிடம் கிரிக்கெட் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க நூற்றில் ஒருத்தரோ ரெண்டுப் பேரோ தான் இருப்பாங்க மற்றவங்க எல்லோருமே இந்த விளையாட்டுக்கு பரம ரசிகர்கள் எங்கே எப்போ கிரிக்கெட் நடந்தாலும் அந்த இடத்த சுற்றிலும் ஒரு பெரிய கும்பலே நின்றுட்ருக்கும் ஒரு சின்ன குழந்தக்கூட ஒரு பந்தையோ அல்லது ஒரு மட்டையோ கையில் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளாரையே கிரிக்கெட் விள்ளாட ஆரம்பிச்சிடும் அந்த அளவுக்கு கிரிக்கெட் நம்ம மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறி போயிடுச்சு இந்த விளையாட்டை தவிர டென்னிஸ் மட்டைப்பந்து கூடைப்பந்து கால்பந்து இந்த விளையாட்டுகளும் இப்போ பிரபலமாக இருக்குது தற்போதய இளைஞர்கள் இப்போ இதனோடையே சேர்த்து கபடி அப்படிங்குற ஒரு விளையாட்டையும் விளையாடய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கபடி விளையாட்டில் அவங்க தன்னுடைய முழு உடல் பலத்தையும் காமித்து அவங்க ஜெய்த்து வரும்போது அதை ஒரு பெரிய வெற்றியாக கொண்டாடுறாங்க அப்படி நம்ம நாட்டில் சில பிரபலமான விளையாட்டு வீரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவும் நம்ம தலை தோனி தான் முதலிடம் அதுக்கு அவருக்கு அப்புறம் எனக்கு பிடிச்சவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவரு ரவீந்த்ர ஜடேஜா அவர் கேட்ச்சு பிடிக்கிற அழகும் அவர் அவர் பந்தை தூக்கிப்போடுற அழகும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் அதை ரொம்ப ரசித்து பார்ப்பேன் சச்சின் டெண்டுல்கர் ஒரு கிரிக்கெட் ஜாம்பவான் அவர் செஞ்ச பெருமை அவர் நம்மளுடைய நாட்டுக்கு கொண்டு வந்த பெருமை அளவில்லாதது